நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணிருந்தேன் செயின்னு ஒன்றும் அப்புறம் செப்பலு ஆர்டரு பண்ணிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கனா செயின்னு வந்து அஞ்சு செட்டு ஆர்டர் பண்ணிருந்தேன் ஆனால் ஃபோனில் பார்க்கும்போது நல்லாயிருந்துது அஞ்சு செட்டும் நல்லாயிருந்துது செப்பல் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படினு சொல்லிவிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கனா இந்த செப்பல் வந்து குவாலிட்டி சரில்ல எங்களுக்கு அது வந்து ஹீல்ஸ்ஸோட இருந்தமாதிரி இருந்தது ஆனால் ஹீல்ஸ் இல்லாமல் எங்களுக்கு செப்பல் வந்தது அதுக்கப்புறம் செயின் வந்து பார்த்திங்கனா ஸ்டோனு ஸ்டோன் இல்லை அதில் செயின் வந்து கோல்டு கலரில் இருக்கணுன்னு பார்த்தா அது ஒரு செம்பு கலர் மாதிரி அந்த மாதிரி செப்பலு செயின் வந்ததினால எங்களுக்கு அது பிடிக்கல அதனால் நாங்கள் ரிட்டன் பண்ணிடலாம் அப்படினு சொல்லிவிட்டு ஒன் டேயில ரிட்டன் எடுத்துக்குறேன் அப்படினு சொல்லியிருந்தாங்க நான் ஆர்டர் பண்ண செயின் வந்து ஒன் டேயில ரிட்டன் பண்ணிருக்குறேன் அது செப்பல் வந்து எப்படி சொல்கிறதுனா அது நான் பார்த்த செப்பலுக்கும் இப்போது நேரில் வந்த செப்பலும் அது கொஞ்சம் கூட எங்களுக்கு பிடிக்கல அதனால் நாங்கள் ஒன் டேயில நாங்கள் ரிட்டன் பண்ணிருக்குறேன் செயின்னு அதேமாதிரி தான் அஞ்சு செயினு வந்தது எங்களுக்கு ஸ்டோனு ஒன்னுத்துல இருக்கு மூணு செயினில் ஸ்டோன் வந்தது ஆனால் வந்து பார்த்திங்கனா ஸ்டோனெல்லாம் பிய்ஞ்ச மாதிரி இந்த ஒன்று தொங்கின மாதிரி இந்த கல் வந்து இதுமாதிரி எப்படி சொல்கிறதுனா அது வெளுத்த மாதிரி வந்துது செயினில் எங்களுக்கு அதனால் எங்களுக்கு பிடிக்கல அதான் ஒன் ஒன் டேயில நாங்க ரிட்டன் பண்றோம்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம் சொல்லிருந்தனால அவங்கள் ரிட்டன் எடுத்துக்குறேனு சொல்லி எடுத்துகிட்டாங்க ரிட்டன் பண்ணிருக்குறேன் அந்தமாதிரி